எங்கள் பகுதியில் நிறைய பா வாலிப பசங்க விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க முக்கியமாக கிரிக்கெட்டு டென்னிஸ்ஸு கபடி இப்படி மாதிரி நிறைய விளையாட்டுகள் விளையாடுறாங்க அவங்க விளையாடுறதுக்கு போதுமான வசதியான கிரௌண்டு ஃபஸ்ட்டு கிடைக்கல ஏனால் இங்கெல்லாம் அப்படி ஒரு பெரிய இடம் இல்லை வயல் வெளிலெலாம் இருக்குது இல்லாட்டினால் அந்த முள் காடுகளாக இருக்குது பசங்களுக்கு ஒரு நல்ல கிரௌண்டு கிடச்சிதுன்னா பசங்கள் நல்லா சந்தோஷமாக விளையாட்டை ஆர்வமாக இன்னும் உற்சாகமாக விளையாட்டுல ஈடுபாடாக இருப்பாங்க அது மாத்தரம் இல்லை அவங்களுக்கு வு விளையாடுறதுக்கு சில மெட்டீரியல்ஸ் வேணும் ஸ்போர்ட் திங்க்ஸ் இருந்தால் தான் அந்த அந்த விளையாட்டுக்கு தகுந்த போ பொருட்கள் இருந்தால்தான் அவங்க நல்ல சந்தோஷமாக விளையாட முடியும் விளையாட்டுத்துறையில் ஜெயித்து வர முடியும் ஆனால் அப்படி அவங்க வர முடியாததக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் வாங்க முடியாமல் நிறைய பேரன்ட்ஸ் இருக்காங்க பிள்ளைகளும் இருக்காங்க அதுக்கூட மாத்திரம் இல்லை கிரௌண்டு கிடைக்காது ஒரு பிரச்சனை மூணாவது அதுக்கு போதுமான போஷாக்கான சக்தியான சாப்பாடு கிடைக்கலை ரொம்ப சாதாரண சாப்பாடை சாப்பிடுட்டு ரொம்ப நேரம் விளையாடவோ அல்லது ரொம்ப நேரம் ஓடவோ இந்த மாதிரி காரணோம் அவங்களால ஈடுபட முடியல அதனால இந்த பகுதியில் ஓ இருக்கிற வாலிப பசங்கள் விளையாடுகிற பசங்கள் எல்லோருமே நல்லா விளையாண்டு தங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பெருமை வரணும் தங்கள் நாட்டுக்கு பெருமை வரணும் தங்கள் குடும்பத்தார் சந்தோஷமாக இருக்குணும் தான் ஒரு புகழ் அடையணும் ஏனால் டோனி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்களாக வரணுன்னு விரும்புறாங்க ஆனால் அந்த மாதிரி வரதுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி வசதி குறைவுகள் இருக்குது இந்த வசதி குறைவுகளெலாம் மேற்கொண்டால் அந்த பசங்கள் நல்லா மேம்பட்டு நாட்டுக்கு நல்லா பெருமை சேர்க்குற அளவு வருவாங்க